சுவாரஸ்யமாக நாங்கள் எப்போல்லாம் இருப்போம்னால் வீட்டில் எதாவது விசேஷம் நாள் தீபாவளி பொங்கல் பண்டிகை நாட்களில் பசங்க பர்த்டேனால் ஜாலியாக இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பர்த்டேனால் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் கல்யாண நாள் அப்புறம் தெருவில் எதாவது விசேஷம் அப்புறம் எங்கேயாவது கல்யாணம் வெளியில் வெளியூருக்கு கல்யாணம் போனால் ஜாலியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு பர்த்டேனால் வீட்டில் பிரியாணி போட்டு கேக்கு வெட்டி அப்போ ஒரு ஜாலியாக இருக்கும் அப்புறம் எங்கேயாவது வெளியில் போகும் போது பீச்சுக்கு போவோம் அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் எதாவது டிரெஸ் எடுக்க போனோம்னால் அங்கே டிரெஸ் எடுத்துவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரும்போது அதுலாம் ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஜாலியாக அப்புறம் இன்னும் பசங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் வந்தால் பாப்பாவெல்லாம் வந்ததுங்கன்னால் ஜாலியாக இருக்கும் அப்போயும் எல்லோரும் ஒன்றா இருக்கும் போது ஜாலியாக இருக்கும் என்ன வெளியூருக்கு போனோம்னால் ஜாலியாக இருக்கும் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிவிட்டு வருவோம் அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் ஸ்கூலில் ஃபங்ஷன் போனோம்னால் செம்ம ஜாலியாக இருக்கும் அங்கே பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க பார்க்கவே சூப்பராக ஜாலியாக இருக்கும் அது தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஊரில் திருவிழா வரும் திருவிழாவுலலாம் சூப்பராக இருக்கும்

அப்போல்லாம் ஊரில் போட்டியெலாம் நடக்கும் போட்டியெலாம் வைக்கும் போது செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லாத்துலேயும் கண் கலந்துப்போம் அப்போல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் செம்ம ஜாலியாக இருப்போம் அப்போல்லாம் நாங்கள் அப்புறம் பிள்ளைங்களுக்கும் நல்ல புது டிரெஸ்லாம் எடுத்து அவங்களும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க அதுவும் ரொம்ப பிடிக்கும் விருந்தாளிலாம் வந்துருப்பாங்க அதுவும் பிடிக்கும்